ஓவிய வகுப்பு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் கூட வந்து நாலு அஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து என் கூட இருக்காங்க அவர்களுக்குல்லாம் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஓவியத்திலே நிறையா இது கற்று கொடுத்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஸ்டூடெண்டுக்கு எல்லாம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுவற்றுல பெயிண்டிங் பண்ணுற மாதிரி அது வந்து நான் கொஞ்சம் ஸ்பெசிபிக்காக சொல்லி கொடுத்துகிட்டு இருக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவங்கள் ஆ சினிமா துறை சார்ந்தவங்கள் விளையாட்டு துறை இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி தலைவர்களோடய ஃபோட்டோ வந்து சுவற்றுல வரைகிறது இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஆ ஆர்வம் இதை இதை வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்டுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்காக கற்று கொடுத்துகிட்டு இருக்கிறேன் அவர்களும் அதை வந்து எனது பகுதியில் இருக்கற எல்லா ஊரில் சுற்று வட்டாரத்தில் எல்லா சுவத்துலயும் இந்த மாதிரி வரைஞ்சி அவர்களோடைய தனித்துவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருந்து விஜய் அவர்களோடய படத்தை வந்து சுவத்துல வரைஞ்சி அதுக்கு நாங்கள் அவார்ட் கூட வாங்கினோம் அந்த மாதிரி நாங்கள் வரதஞ்சது பூரா கண்காட்சிலெல்லாம் வச்சு இருக்காங்க இது நிறையா கண்காட்சி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எங்களுடைய ஓவியம் நாங்கள் சுவுத்துல வரைஞ்ச பெயிண்டிங்கு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு நாங்கள் காமிச்சுருக்கோம் அவார்டும் எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓவியம் வந்து எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது பேர் போனது இது எங்களுடைய டீமு